இப்போது இருக்கிற பள்ளிகளில் வந்து மாணவர்களுடைய படிப்பு கல்வி இது மட்டும் இல்லாமல் அவங்களோடைய திறமைகளையும் வெளி காட்டுறதுக்கான பல வகையான திட்டங்கள் வந்து இப்போ வந்துடுச்சி அதில் ஒன்றுதான் கைவினைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய கலைகளை வந்து வெளிபட்ற வெளிப்படுத்துகிறதுக்கான ஒரு ஒரு இடமா அது வந்து அமைஞ்சுருக்கு இந்த பொம்மைகள் உருவாக்குதல் அப்படின்னு பார்க்கறப்ப காகிதம் களிமண் இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை வச்சு கூட நம்ம வந்து ஒரு பயன்படக் கூடிய ஒரு பொருளை வந்து உருவாக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய வந்து இப்போது வந்து உருவாகிகிட்டு இருக்குது இதை நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லி கொடுக்கறப்ப அவங்க அவங்க வந்து என்ன நெனக்கிறாங்களோ அதுவாக அந்த காகிதத்தை வைச்சோ இல்லை மண்ணை வைச்சோ உருவாக்கிறப்ப அவங்களோடைய திறமைகளை வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறான் கைவினைப் பொருட்களை தயாரிக்கிறதுனால் இது வந்து சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்குது எந்தவித மாசுபாடும் ஏற்படுத்தாமல் உலகத்தையும் வந்து ஒரு வெப்பத்துலேருந்து தடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காகிதம் அப்படின்றது வந்து நம்ம மரத்திலேருந்துதான் எடுக்கிறோம் மரத்தை அழிக்கிறது வந்து தடுக்கலாம் எப்படின்னு பார்க்கறப்ப நம்ம அந்த காகிதங்களெலாம் வந்து மறுபடியும் மறுசுழற்சி செய்து பயன்படுத்தகிறப்ப நமக்கு அது இன்னும் வந்து ரொம்ப பயன்படுற ஒரு பொருளாக நமக்கு வந்து அமையுது மழைக் காலத்தில் வந்து காகிதத்தில் படகு செஞ்சு விடுறது அப்படின்றது வந்து எல்லாேருடைய குழந்தை பருவத்திலேருந்தே இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி இருக்குது எங்கள் அம்மா வந்து எனக்கு அந்த மாதிரி படகெல்லாம் வந்து செஞ்சு தருவாங்க நானும் நிறைய செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கு செய்வது வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம் எனக்கும் நிறைய இருக்குது இந்த மரத்தில் செய்கிற பொருள்களெலாம் நான் வந்து விரும்பி வாங்குவேன் எனக்கும் வந்து அதை செய்கிறதலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் காகிதத்தில் செய்வது மரத்தில் மரத்தினுடைய ஓலைகளில் செய்வது இதெல்லாம் வந்து விரும்பி வந்து குழந்தைகள் வந்து பயன்படுத்துகிறதுக்கும் ஒரு நல்ல பொருளாக இருக்கும் சில பேர் வந்து இதை வாயில் வைப்பாங்க அதுலேருந்து கூட கெமிக்கல்ஸ் அப்புறம் அந்த பெயிண்ட்யெலாம் வந்து உள்ளே போவது வந்து தடுக்க முடியும் இந்த மாதிரி காகிதம் மரத்தில் செய்கிற பொருட்கள்னால்